வணக்கம் நான் வந்து இப்போ என்ன சொல்லப் போகிறேன்னா இந்த தமிழ் மொழிலேருந்து இங்கிலீஷ் மொழியை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எனக்கு எப்படி பெரிய கஷ்டமாக இருந்ததுன்னால் ஒரு நாள் வந்து நான் ஸ்கூலில் போனேங்க அப்போது வந்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க தமிழில் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கத்துக்கிட்ட பேரக்ராஃப் கொடுத்து அதை வீட்டில் வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க அதை எழுதிகிட்டு போனதுக்கு அடுத்து அதை வேறு ஒப்பிக்க வேறு சொன்னாங்க அது ரொம்ப க கஷ்டமாக இருந்ததுங்க இது இல்லாமல் ஒரு வாரம் கழிச்சு என்னன்னால் அது ஹிந்தியில் ம இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க அது ஆனால் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியுமாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது ஏன்னால் இப்போ நம்ப தமிழ்லேருந்து நான் சின்ன வயசுலேருந்து பழகினதுனால அது டக்குனு அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோடன்னே எனக்கு வந்து கொஞ்சம் புரியவே இல்லை அப்புறமேட்டு நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு நான் அப்புறமேட்டு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் அதை பண்ணி அதை அப்புறம் புரிஞ்சுக்கறத்து என்னன்னால் அப்போது ஆனாலும் வந்து ரொ ஃபுல்லாலாம் எனக்கு புரியலை கொஞ்சம் கொஞ்சம் திக்கிக்கிட்டு தான் இருந்தேன் அப்புறமேட்டு போக போக எனக்கு பழகி போச்சு அப்படி பழக்கமாகி பழக்கமாகி அப்புறோம் இங்கிலீஷு இங்கிலீஷில் இப்போ தமிழில் என்னா பேரக்ராஃப் கொடுத்தாலும் அதை நான் வந்து இங்கிலீஷில் ஈசியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பேன் அந்தமாதிரி தான் இருந்தது கஷ்டம் ஃபஸ்ட்டு இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷில் நீங்கள் ஒரு லைன் ரெண்டு லைனு இப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு பேரக்ராஃப்பு பண்ணும் போதும் அதே அளவு தான் இருக்கும் நீங்கள் போக போக என்னான்னா தமிழ்லேருந்து அப்படியே தமிழ் பேரக்ராஃப்பு அப்படியே எப்படி இருக்கோ அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் என்ன பழகிட்டால் ரொம்ப ஈசிதாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி தான் மற்ற மொழியும் மற்ற லாங்குவேஜ்ஜும் அப்படி தான் இருக்கும் தமிழ் நம்ப தமிழ் இப்போ எப்படி படிக்கிறோமோ அதேமாதிரி தான் நம்பளுக்கு மற்ற லாங்குவேஜுலாம் நம்ப எதை எந்தவொரு விஷயம் கற்றுக்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் என்னன்னால் அந்த தமிழ்லேருந்து மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லப் போனால் ரொம்ப வேண்டாம்னு வெறுத்துட பார்த்தேன் ஆனால் என்னா பண்ணுறது ஆனாலும் வாழ்கையாச்சேன்னு தமிழ்லேருந்து எல்லா லாங்குவேஜ்ஜும் அப்படியே கற்றுக்குனேன் ரொம்ப ஈசியாக தான் இருந்தது போகப் போக எல்லாம் ஈசியாகிடும்